ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எடுக்கிறது வந்து போட்டோ எடுக்கிறமாதிரி ஈசி கிடையாது இப்போது போட்டோ எடுக்குறீங்னா வந்து நீங்கள் ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல குட் லூக்கிங் அப்படிங்குற ஒரு இடத்துல நிற்க வச்சு அப்படி இல்லைனா பின்னாடி ஒரு ஸ்க்ரீனோ இல்லை நல்ல எந்த டிசைனோ இல்லாத ஒரு பிளைன் பெயிண்ட் அடிச்சிருக்கிற இடத்துலோ நிற்க வச்சு நீங்கள் ஒரு போட்டோ எடுத்துதரலாம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அந்தமாதிரி எடுத்துடலாம் பட் ரீல்ஸ் இந்த அதுலாம் அப்படி கிடையாது ரீல்ஸ்லாம் எடுக்கணும்னா உங்களுக்கு வந்து காஸ்ட்டியும் வந்து நல்லா போட்ருக்கணும் உங்களுக்கு ஹை ரெசுலேஷன் உள்ள கேமரா வேணும் ஏன்னா அது வந்து போட்டோ கிடையாது வீடியோ ரெகார்ட் பண்ணும் அப்போ வந்து உங்களுக்கு ஷேக்கு ஸ்டெபிளிட்டிலாம் இல்லாமல் நாய்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அக்யூரட்டாக இருந்தால் மட்டும்தான் ரீல்ஸ் நல்லா வரும் இது இப்போ நீங்கள் போட்டோ எடுக்கணும்னா உங்களுக்கு வந்து நாய்ஸு அந்த சேக்கிங் மொமெண்ட்ஸு அதல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் இருக்காது ஏன்னா நிற்க வச்சுதான எடுக்கிறோம் அதுனால வந்து போட்டோவில் உங்களுக்கு ஷேக் அந்தமாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு கெடையாது ஆனால் ரீல்ஸ் பார்த்திங்கனா ரீல்ஸ் அந்தமாதிரிலாம் பார்த்திங்கனா சில பேர் டான்ஸ் ஆடுவாங்க சில பேர் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க அப்போ வந்து அங்கேயும் இங்கேயும் நகருவாங்க அப்போ அங்கேயும் இங்கேயும் நகரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஷேக் தெரியும் அந்த ஷேக் தெரியாமல் எடுக்கிறத்துக்காகத்தான் ரீல்ஸ் அதலாம் எடுக்கும்போது ஹை ரெசுலேஷன் உள்ள கேமரா யூஸ் பண்ணுவாங்க சேக்கிங் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த எஃபெக்ட்டை வந்து அது நம்ம ஃபோனில் இருக்கும் அந்த எஃபெக்ட்டை போட்டீங்ன்னா கொஞ்சம் போன் ஸ்டேபுலாக இருக்கும் அதாவது நீங்கள் ஆடுனீங்கனா கூட ஃபோன் ஸ்டேபுலாக இருக்கும் ஆடாமல் இருக்கும் இப்போ அதுக்கு வந்து போட்டோ எடுக்கிறத்துக்குலாம் பார்த்தீங்ன்னா யாரும் இப்போ பெருசாக ஏதும் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றது இல்லை லென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்து ஸ்டே இதுக்கு ரீல்ஸ் ஷார்ட்ஸ்கெல்லாம் பார்த்திங்னா இப்போ நிறையா மார்க்கெட்டில் வந்திருக்கு கிம்பில் ஆட்டோ கிம்பில் ஏஐ கிம்பில் அந்தமாதிரி நிறையா வந்திருக்கு ஆட்டோ கிம்பில் அப்படினா நம்ம வந்து அந்த கிம்பிலில் ஃபோனை பிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டா வந்து ஆடாமல் இருக்கும் இன்னொன்று ஏஐ கிம்பில் ஏஐ கிம்பில் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபோனை அதில் பிக்ஸ் பண்ணிவிட்டா அதில் வந்து ஒரு சென்ஸார் போல் ஒன்று இருக்கும் ஏஐ சென்ஸார் ஒன்று இருக்கும் அதை நீங்கள் வந்து வாட்ச் மீ அப்படிங்குற ஒரு மோடில் அட் பண்ணி விட்டுட்டிங்கனா நீங்கள் அந்த செல் அந்த கிம்பிலை நடுவில் வச்சுட்டு ஃபோனை அதில் மாட்டிவிட்டு கேமரா ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பக்கம் திரும்புனீங்கனாலும் கிம்பில் உங்களை பார்த்து திரும்பிகிட்டே இருக்கும் நீங்கள் ரைட் சைடு திரும்பினா ரைட் சைடு லெஃப்ட் சைடு போனீங்கனா லெஃப்ட் சைடு கிம்பில் வந்து உங்களை சுற்றி சுற்றி கவர் பண்ணிகிட்டே அதாவது ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி அந்த கிம்பில் வேலை செய்யும் நீங்கள் எங்கே போறீங்க இந்த பக்கம் போறீங்க இந்த பக்கம் வரீங்க ஏன்னா சில பேர் வந்து ரீல்ஸ் எடுக்கும்போது மறந்து ஆடிகிட்டே நகந்து போய்டுவாங்க ஃபிரேமை விட்டு அந்தமாதிரி இருக்கிறவுங்களுக்கு இந்த ஏஐ கிம்பில் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா இந்த ஏஐ கிம்பில் வந்து நீங்கள் ஃபிரேமை விட்டு வெளில போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதுவே ஃபிரேமை அஜெஸ்ட் பண்ணி உங்களை கரெக்டாக எடுத்துக்கும் ஸோ எப்போதும் ரீல் ரீல்ஸ் எடுக்கிறவுங்க மேக்ஸிமம் இந்த ஏஐ அப்படிங்குற கிம்பிலை தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு அப்றம் வந்து பார்த்திங்ன்னா போட்டோவில் வந்து இந்த ஃபெசிலிட்டி இதலாம் கிடையாது நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணணும் உங்களால் நகரணும் அப்படிங்குற இதலாம் கிடையாது உங்களுக்கு ஏதாவது உங்கள் போட்டோவில் எதாவது டல் கலராக இருக்குன்னா கூட இப்போலாம் வந்து போட்டோஷாப் பண்ணி கலர் ஏற்றிக்குறாங்க பட் ரீல்ஸு ஷார்ட்ஸுலலாம் கலர் ஏற்ற முடியாது நீங்கள் எடிட்ரூ போட்டு அதுக்கு பாட்டு மேட்ச் பண்ணி அது இன்னும் தலைவலி பிடிச்ச வேலை ஸோ எப்போதும் போட்டோஸ் எடுக்கிறதுங்குறது வேற ரீல்ஸ் எடுக்கிறதுங்குறது வேற